அந்த காலத்துலேங்க நாங்கள் செஞ்சுட்ருந்த சமயலுன்னுனா சமையல் வந்து களி ராகி தோசை கம்பு தோசை அப்பறம் வந்து பொங்கல் அந்த அந்த காலத்திலேர்ந்தே நாங்கள் வந்து நிறைய எங்கள் பாட்டி எங்கள் அம்மா இந்தமாதிரி அந்த அந்த உணவு வகைகள்லாம் செய்வாங்க அந்த உணவுகள் ரொம்ப ருசியாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வரையும் இந்த காலத்துலேயும் நாங்கள் வந்து கூழ் நாங்கள் இது கம்பங் கூழ் அப்புறம் ராகி தோசை கம்பு தோசை அப்புறம் களி வந்து எப்படி கிண்டுறது அப்போது எங்கள் பெரியவங்க கற்றுக்கொடுத்தது இப்போது வரையும் நாங்கள் வந்து அது வந்து நாங்கள் செஞ்சு உடலுக்கு நல்லதென்று நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சி எங்களுக்கு வந்து பிடிக்கும் கூட அந்த உணவு இது வரையும் நாங்கள் செஞ்சு சாப்பிடுறோம் செஞ்சுட்டுதான் இருக்கிறோம் அந்த உணவு வந்து நல்ல வந்து சத்துள்ள உணவு கூட நல்ல ஆரோக்கியமான உணவு கூட அந்தக்காலத்து உணவு அந்த பல தலைமுறைகளாக நம்மளுக்கு கற்று கொடுத்த எங்கள் தாத்தா பாட்டி அம்மாலாம் இப்போ வரையும் இந்த தலைமுறையிலும் கூட நாங்கள் வந்து அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் உடலை உடல் வந்து ஆரோக்கியத்தோட இருக்குறோங்க